நாட்டில் நிறையா அரசாங்க திட்டங்கள் இருக்கு அதில் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு பிடிச்ச மூணு விஷயங்கள் இல்லம் தேடும் கல்வி கலைஞர் காப்பீட்டு திட்டம் மதிய உணவு திட்டம் கலைஞர் காப்பீடு திட்டம் மூலமாக யாருக்கு எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுதோ அவங்கனால சிகிச்சையை வந்து பெற முடியுது அதேமாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை பண உதவி பணத்தால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்க திட்டம் மூலமாக அவங்களுக்கு சீக்கிரமாக சிகிச்சை பெற முடியுது அதேமாதிரி மதிய உணவு திட்டத்து மூலமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள படிக்க வைக்கணும் படிக்கவே முடியாத குழந்தைங்க கூட அங்கே போய் படிக்கிறதுக்கு இந்த மதிய உணவு திட்டம் உதவியாக இருந்திருக்கு